தமிழ்நாட்டில் பார்த்தீங்கனா பார்வையாளர்கள் கூட்டத்தை பெருசாக ஈர்க்கிறது வந்துட்டு கோயில் விசேஷங்களில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒன்று ரெண்டுன்று கிடையாது ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் வந்து கோயில் விசேஷங்களை ஒட்டி நடக்கும் ஒரு வாரம் பத்து நாள் அந்தமாதிரி கோயில் விசேஷம் நடக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கனா மயிலாட்டம் ஒயிலாட்டம் அந்த இசை கருவிகள் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக ஆட்டம் போட வைக்கிறது வந்து ஜமாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்ரம்ஸ் வந்து அந்த அந்த பேரில் தான் அழைப்பாங்க ஸோ அதுக்கு வந்து மிக பெரிய கூட்டம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆட்டத்தை போடும் அது போக வந்து பார்த்தீங்கனா சின்ன சின்ன நிறைய கலை நிகழ்ச்சிகள் இப்போ வந்து பார்த்தீங்கனா பொம்மலாட்டம் முதல் கொண்டு வந்து பாரம்பரியமாகவும் வந்து நம்ம கிட்ட இருக்க கூடிய ஒரு விஷயம் அது வந்து இப்போது பெருசாக ஈர்க்கலேனாலும் வந்துட்டு எல்லாம் விசேஷங்கள்லேயும் வந்து அது செயல்படுத்திகிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்மளோடய பாரம்பரியம் விஷயங்களுக்கு உண்டான கூட்டங்கள் வந்து போயிட்டு அது இருக்குது கரகாட்டத்துக்கு உண்டான க்ரேஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது